நாங்களே ஒரு தோட்டம் இப்போ தான் சமீபத்தில் வாங்கினோம் அந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கணும் நல்லா ஏதோ ஒரு வெள்ளாம பண்ணணும் நினைச்சப்ப நான் வந்து எப்புட்டா இந்த தோட்டத்தை வந்து ரெடி பண்ணுறது அப்படினு சொல்லி நினைச்சேன் அப்போ என்னாச்சுனா தண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு நாலு மூலைக்கும் நாலு மரம் வச்சுட்டோம் நல்லா ஃபுல்லாக மரம் நல்ல ஒரு பக்கம் ஒரே பக்கம் நல்லா மரம் வைச்சேனா மரம் வைச்சோம்னா ஆடு மாடு ஆடு இருக்குது மாடு இருக்குது எங்களுக்கு மாடு கட்டுறத்துக்கு இடம் வேணும் நிழல் வேணும் அப்படிங்குறதுக்கோசரம் மரம் வைச்சோம் மாட்டை வச்சுட்டு சுற்றி வந்து கொஞ்சம் பாதியாக பிரிச்சு பாதி வந்து செடி இந்த செடி கத்திரிக்காய் செடி வைச்சோம் பாதி வந்து வெண்டைக்கா செடி வைச்சோம் செடி வச்சு தண்ணி விட்டு வெண்டைக்காயும் காய்ச்சலுக்கு வந்துடுச்சி கத்திரிக்காயும் காய்ச்சலுக்கு வந்துடுச்சி அப்போ வந்து நம்மளுடைய தோட்டம் தண்ணி சவுகரியம் இருக்குது அப்படிங்குறப்ப நம்மளால் முடிஞ்சது நினைச்சத செய்ய முடிஞ்சிச்சு அது மாதிரி தோட்டத்து அந்த தோட்டத்து ஓரத்தில் அந்த முன்னாடி கேணிலிருந்து தண்ணி வருமில்ல அந்த இடத்தயும் கொஞ்சம் தண்ணி இடயிருக்குது அந்த இடத்த ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஏன் சும்மா கிடக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து இப்போ செம்பருத்தி பூ செடி ஒரு ரெண்டு மூணு செடி நட்டு வைச்சோம் வாழை கன்று கொஞ்சம் நட்டு வைச்சோம் ஏன்னால் வாழைமரம் நமக்கு ஒரு நல்லநாள் விஷேச நாள்னால் வாழை இலைல தேவைப்படுது காசு போட்டுதானே வாங்கிறோம் ஒரு இலை அஞ்சு ரூபாயிக்கு விற்கிது அப்படிங்குறத்துக்கோசரம் ரெண்டு கன்று வாழை கன்று வச்சுருக்கோம் செம்பருத்தி பூ செடி பூக்க ஆரமிச்சிருச்சு ஏன்னால் பூ செடி வந்து பூ வாங்கிறது தவிர்க்க முடியலை அப்படிங்குறப்ப பூ வாங்க நான் போக முடியலை பூ வாங்க கடைவீதி பூக்கோசரம் கடைவீதி போக வேண்டியதாயிருக்கு இப்போ இதுனால் செம்பருத்தி பூ டெயிலேயும் ஒரு ஏழு பூ பத்து பூ பூக்குது அதை பறிச்சு சாமிக்கு வச்சுட்றோம் அதனால் தோட்டம் வாங்கினதால வந்து மரமும் மா மாட்டுக்கு மரமும் ஆச்சு மா வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை விளைவிச்சாச்சு நம்முடைய தேவைகள் என்ன சாமி குப்பிட்றப்ப சாமிக்கு பூ அதுவும் நம்ம தோட்டத்துலேயே வந்து விளைவிச்சு பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இடமிருக்கு அதில் வந்து இந்த போகம் வந்து நெல் போடலாம் அப்படினு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து அதில் சோளம் பயிர் தெளித்து சோளம் பயிர் வச்சுருக்கோம் தண்ணி போய்கிட்டுருக்குது பதினைஞ்சி நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுவாரு எங்கள் வீட்டுக்காரர் சோளம் பயிர் வந்து அறுத்து தா மாட்டுக்கு போட்டோன்னால் அடுத்து உழவு ஓட்டி நஞ்சை கட்டி நெல் நடலாம் சொல்லியிருக்குறோம் இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பணம் அதிகமான பணம் செலவாகுது அதுதான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமாயிருக்குது வேறு ஒன்றுயில்ல